ஆ ஹலோ மேம் குட்மா குட் ஈவ்னிங் மேம் மேம் என்னோட என்னோட பேர் ரிபேகா எனக்கு வந்து வெயிட்லாஸ் பண்ணணும் மேம் அதுக்கு எதாவது டயட் ஃபார்ம் எதுவும் இருக்கா மேம் ஆ சொல்லுங்கள் ஓகே மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஓகே ஓகே மேம் மேம் பிளாக்டீ இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கலாமா இல்லை லெமன்டீ ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆமாம் ஓகே மேம் யெஸ் கண் கண்டிப்பாக மேம் மேம் அப்புறோம் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டாக மேம் இப்போ வந்து டயட் ஃபாலோவ் பண்ணுறது மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே ஆஃப்டர்நூன் ஓகே மேம் நைட்டு ஓகே மேம் அப்படின்னா ஆமாம் ஓகே மேம் ஓகே மேம் அப்போ வந்து நான் வெயிட்லாஸ் அதாவது என்னோட வெயிட் பார்த்து செக் பண்ணுறது வந்து நான் எப்போ செக் பண்ணணும் மேம் இந்த ஒன் வீக் அதாவது இந்த டயட் பிளான் நான் ஒன் வீக் ஃபாலோவ் பண்ணவா என்ன மாதிரி ரொட்டினில் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் மேம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ எனக்கு எதுவும் அதாவது நான் ஆஃபிஸ் போகுறேன் மேம் டெய்லி ஆஃபிஸ் போகறேன் அதனால எனக்கு வந்து இந்த டைம்டேபுள் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோவ் பண்ணுறது கஸ்டோன்னா அதற்குன்னு எதுவும் டைம்டேபுள் நீங்கள் எதுவும் ப்ரொவைட் பண்ணுவீங்களா மேம் உங்க உங் உங்கள் சைட்லேருந்து ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே

நல்ல ரிசல்ட்டு ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ நான் அப்போன்னா ஃபர்ஸ்ட்டு நான் டயட் ஃபுட் பிளான் ஃபாலோவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டு ஹா ஹாஸ்பிடலில் வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணிடுறேன் செக் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறோமா நீங்கள் சொல்லுற மாதிரி நான் ஃபாலோவ் பண்ணுறேன் மேம் ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே மேம் ஓகே ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ